நான் வந்து டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற அந்த கா காய்ச்சல்லாம் வரது வரது வரத்துக்கு இல்லாமல் த தடுக்கும்படியாக என்னோட வீட்டை சுற்றி நானே எல்லாமே கிளீனாக வச்சுக்குவேன் புல்லோ செடியோ எதாயிருந்தாலும் நானே கிளீன் பண்ணிவிடுவேன் ஆள் வ வராமல் இருந்தாலும் வரல்லைங்குற பட்சத்தில் நானே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுடுவேன் வீட்டை சுற்றி இந்த பிளிச்சீங் பவுடர் போடுறது இந்த இந்த வெளியில் தொட்டியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் ஆசிட் ஊற்றி கழுவுவது அந்த மாதிரி எல்லாமே நானே எல்லாமே நீட்டாக கிளீனாக வச்சுக்குவேன் ஒரு தொ ஒரு டையரோ தொட்டியோ இல்லை ஆட்டாங்கல்லோ அந்த மாதிரி இருந்தால் அதில் தண்ணி இருந்தாலும் அதெல்லாம் இறைச்சி ஊற்றி கிளீனாக காயவச்சு மூ மூடி வச்சுடுவேன் வேறு பேஷன் அந்த மாதிரி பேரல் அந்த மாதிரி தண்ணி இருந்தாலும் தேவைங்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லையினால் எல்லாம் ஊற்றி கிளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுடுவேன் நீ என்னோட வேலையும் நானே செஞ்சுக்குவேன் ஒரு பொரு எதுவுமே வீட்டு பக்கம் ஒரு கொசு அந்த மாதிரி எதுவும் வரதா மாதிரி நான் பார்த்துக்குவேன்